பாம்பு கடிச்சிடிச்சினா உடனே அதுக்கு மேலே ஒரு கட்டு போட்டு அந்த இரத்தத்தை வந்து வெளியே கொஞ்சம் அப்படியே இது பிதுக்கி எடுத்திருவாங்க எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் பச்சிலை மருந்துனால் இந்த எருக்கன் வேரை வச்சு கட்டுவாங்க கட்டி அதுக்கு மேலேயும் முடியலை அப்படினா தான் ஹாஸ்பத்திரிக்கு கொண்டு போவாங்க அது இல்லாமல் அந்த விரியன் பாம்பு அதுவும் வெஷம் அது வந்து வெஷம் அதிகமானது அதுக்கும் அந்த மாதிரி தான் உடனே கட்டுப்போட்டு அது வந்து ஹாஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகணும் இப்போ எல்லாம் முன்னை மாதிரியெல்லாம் அதுங்க ஒன்றும் சரியாகுறதில்ல ஹாஸ்பத்திரியில் கொண்டு போய்விட்டா உடனே இதே பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய பாம்பு இருக்குது பாம்பு இருந்தாலும் வெஷ பாம்புங்கிறம்போது இந்த நாக பாம்பு விரியன் தாங்க வேறு எந்த பாம்பும் அந்தளவுக்கு வெஷம் கிடையாது அதை உடனேக்கொடனே முடிஞ்சளவுக்கு அந்த கட்டு போட்டு அந்த இரத்தத்தை கொஞ்சம் வெளியே எடுத்துவிட்டாலே வெஷம் கொஞ்சம் கம்மியாகிடும் வெஷம் வந்து மேலே ஏறாமல் பார்த்துக்கறணும்